நான் வந்து அதிகமாக வெளியில டூர் போவேன் விவசாய ஆபீஸ்ல மெம்பராக இருக்கிறனால என்னை எங்கேயாவது கூட்டிட்டுப் போவாங்க அதனால ஒரு நாள் ஃபுல்லாவும் போக வேண்டியது இருக்கும் ரெண்டு நாளைக்கு போகிறமாரி இருக்கும் அப்புடி போகிற மாதிரி இருந்தால் எங்கள் வீட்டுக்காரரு வந்து வயலை போய் பார்த்துகங்க சொல்வோம் இப்போ அவரும் சேர்ந்து வர்றமாதிரி இருந்தால் யாராவது ஒரு ஆளை வந்து வேலைக்கு ஆள் வச்சிட்டுதான் போவோம் வேலைக்கு ஆள் வச்சிட்டு போகும்போது இப்போ தண்ணி எடுத்து விட்றதா இருந்தால் தண்ணீர் எடுத்து விட்றதுக்கும் அதுக்கு உரம் வைக்கிறதுக்கு மருந்து எதோ பூச்சி கீச்சு விழுவுதானு பார்க்குறதுக்கு காய் ஒரு நாள் விட்டு ஒருநாள் அறுத்தே ஆகணும் கம்பல்சரி அதனால் ஆளுங்கள் இல்லாத நாங்கள் வந்து போகமாட்டோம் காட்டில எப்போதும் ஒரு ஆள் இருந்துக்கிட்டுதான் இருப்போம் காட்டில வந்து வெள்ளாமைனா காய்கறி செடிகள்ல இருக்கிறதனால காட்டில வந்து வ வருஷம் பூராக ஒரு ஆள் வயல்ல இருந்துக்கிட்டே தான் இருக்கணும்